ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் மேடம் நீங்கள் எங்கேயிருந்து பேசுறீங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ ஒரு உங்களுக்கு எப்படி லைனிங் வச்சு வேணுமா இல்லை சிம்ப்ளாகவா இல்லை கிராண்டாக எப்படி வேணுங்க நார்மல் பிளவுஸுக்கு வந்து டூ ஹன்ட்ரட் அந்த மாரினா ஃபைவ் ஹன்ட்ரட் அபோவ் வரும் உங்களுக்கு எப்போ எங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கு அதனால ஒரு ஒன் ஒன் வீக் கழித்துதான் கிடைக்கும் த்ரீ டேஸ்குள்ளேயா இல்லை மேடம் ஒரு ஒரு வாரம் ஆகும் ஆ அதலாம் உண்டு மேடம் எல்லாமே உண்டு நெக் டிசைன் ஆரி வொர்க்லாம் அதான் ஃபைவ் ஹன்ட்ரட் அபோவ் வரும் சிம்பிளா பண்ணால் உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சுடிக்கு வந்து சுடி நார்மல் சுடினா வந்து லைனிங் வச்சுனா கம்மிதான் நார்மல் சுடிக்கும் கம்மிதான்

இல்லை இல்லை அதுக்கும் லோ ப்ரைஸ்தான் நார்மல் சுடிக்கு எவ்வளவோ அவ்வளோதான் வரும் இல்லை நீங்கள் முன்னாடியே கொடுத்தாதா தர முடியும் இப்போ வந்து ஆர்டர்ஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு ஃபங்ஷன் டேட்டுன்றதுனால அதனால நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாதான் தர முடியும் அதுக்குல்லாம் வந்து ஒரு ஒன் பிஃப்டி அபோவ் வாங்குவோம் ஒன் பிஃப்டி ஆ ம் உண்டு எல்லாம் உண்டு அந்தமாரிலாம் கிடையாது ஒரு உங்களுக்கு இப்போ மன்டே வேணும்னா நீங்கள் ஃபிரைடேக்குள்ள கொடுத்தா தான் பண்ணித்தர முடியும் ஆ ஓகே உங்களுக்கு என்ன தைக்கணும் ப்ளவுஸு அதுக்குள்ள அந்தத் திங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடணும் ஆ ஓகே உங்களுக்க என்னமாதிரி தைக்கணும்கிறத சொல்லிடுங்க அளவு ப்ளவுஸ் இதுலாம் ம் அளவு ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க ஆமா ஓகே உங்களுக்கு எத்தனை தைக்கணும் நிறையப் பேருக்குத் தைக்கணுனா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கணும் இந்த டேட்டுகுள்ள வேணும்னா முன்னாடியே கொடுத்தாதான் தைச்சித் தர முடியும் ம் ஓகே தேங்க்யூ